உடல் எடையை வந்து அதிகரிக்கிறதுக்கு மீன் சாப்புடலாம் முந்திரி சாப்புடிலாம் பாலோடு தேன் கலந்து சாப்பிட்டா உடல் எது உடல் எடையை அதிகரிக்கலாம் பீன்ஸ் சாப்புடலாம் பீன்சுல வந்து புரதச்சத்து அதிகமாருக்கிறதுனால பீன்ஸ் சாப்புடிலாம் கெழங்கு எடுத்துட்டோனா கெழங்குள உருளக்கெழங்கு ஷே சேனைகிழங்கு இதெலாம் சாப்புடலாம் சேனைகிழங்குல வந்து நூற்றி ஐம்பது கலோரி அதிகரிக்கிறதுனால சேனைக்கிழங்கு சாப்புடலாம் தேங்காய் பால் சாப்பிட்டா உடல் எடையை அதிகரிக்கலாம் பத்து நாளில் ஆளி வித சாப்பிட்டா உடல் எடையை அதிகரிக்கலாம் இட்லியில் இட்லி தோசைக்கு வந்து எள்ளுப்பொடி எள்ளு சட்னியெலாம் சேர்த்துக்கிட்டா உடல் எடையை அதிகரிக்கலாம் பெண் குழந்தைகளுக்கு வந்து உளுந்து சேர்த்து சாப்பாட்டில் சாப்பிட்டா உடல் எடையை அதிகரிக்கலாம் அல்சர்ருந்தால் உடல் எடையை அதிகரிக்க முடியாது அதனால அல்சர் இருக்கிறப்ப உடல் எடையை வந்து அதிகரிக்காது இத் இதெலாம் சாப்பிட்டா உடல் எடையை அதிகரிக்கலாம்